ஹலோ ஹாய் மேம் மேம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கோம் முதுமலையை சுற்றி பார்க்கலாம்னு ஆ என்ன நாங்கள் வந்து சென்னைலேருந்து வந்திருக்கோம் மேம் ஆ நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம்ங்க ஆமாங்க ஆ டைமிங்கு எப்படி ஆ என்ன என்ன பார்க்கலாம் வந்தால் ஓகே மேம் சரி மேம் சரி மேம் சரி மேம் சரி மேம் சரி மேம் சரிங்க மேம் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ண மாட்டிங்களா டிஸ்கவுண்ட் எல்லாம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் சரி மேம் ஆனால் நாங்கள் வந்து மைசூரில் இருப்போம் அங்கே வந்து பிக்கப் பண்ணுறது பண்ணிக்கிறீங்களா ஆமாம் மேம் அதுக்கு தனி பேக்கேஜு கொடுப்பிங்களா இல்லை அதே பேக்கேஜு தானா மேம் சரி மேம் சரி மேம் சாப்பாடுலாம் நல்லா இருக்கும் தானே மேம் சரி சரிங்க மேம் ஆ

ஓப்பனிங் டைம்மு எண்டிங் டைம்மு மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம்